நாங்கள் எங்கள் அக்கரைப்பட்டி கிராமத்தில் சின்ன குலந்தைல இருந்து நீச்சல் போட்டி எது நடந்தாலும் ஆர்வமாக கலந்துக்குவோங்கள் இப்போ இருக்கிற கலெக்டருக்கு முந்தி ஒருத்தர் வந்தாருங்க அவர் பேர் கூட பழனிச்சாமின்னு சொல்லுவாங்கள் அவரு வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாருங்க நீச்சல் போட்டி வைக்கறது இது மாதிரி போட்டி எல்லா வச்சிட்டிருந்தப்ப எனக்கு ஒரு ஆர்வம் என் மனைவிகிட்ட கேட்டேன் நீனும் கலந்துக்கொயா நீ தான் நிறையா போட்டியில் எல்லாம் போயிருக்கயில்ல கலந்துக்கொயான்னு சொல்லிச்சுங்க அதனால் என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி போட்டியில கலந்துக்கிட்டேன் அந்த போட்டி பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டியில் ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரையிலையும் நடந்துச்சிங்கள் அந்தப் போட்டியில நான் தாங்க ரெண்டாவது இடம் பிடிச்சேன் கலெக்டரு என்னை பாராட்டி கோப்பை கொடுத்தது இன்னமும் மறக்க முடியலங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சிங்க அதே மாதிரி எங்கே போட்டி நடந்தாலும் அதுக்கு பிறகு அதில் போய் நான் கலந்துவேங்க அது எனக்கு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சிங்க இது வந்து மன சந்தோஷத்துக்கூட என்னுடைய குடும்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பிள்ளைங்களும் என்னை பார்த்து நீச்சல் போட்டியில கலந்துக்குறாங்க இப்படி நீச்சல் போட்டியில் வந்து நிறைய கலந்துக்கறதனால ஆர்வம் அதிகமாக போக போக எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துகிட்டு இருக்குங்க